ஹலோ சொல்லுங்கள் சார் ஆமாம் சார் சந்தியா ட்ராவல்ஸ் சொல்லுங்கள் கேரளா ட்ரிப்பா ஓகே சார் எத்தனை பேரு

சிக்ஸ் மெம்பர்ஸ் ஓகே சார்

ம் சரி ஓகே சார் சார் ரெண்ட்டலுக்கு வந்து ஒன் டே வந்து தௌசண்ட் ஃபை ஹண்ட்ரட் ருப்பீஸ் ட்ரைவருக்கு வந்து ஹண்ட்ர தௌசண்ட் ருப்பீஸ் சார் ஆமாம் சார் டூ டைம்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் அதாவது மார்னிங் லன்ச் நீங்கள் பார்த்துட்டிங்கனா நைட் அவரே பார்த்துக்குவாரு அவருக்கு வந்து ரூம்லே ரூம்லாம் ஒன்றும் தேவை இல்லை கார்லே தூங்கிக்குவாரு சார் இல்லை சார் அது வந்து நீங்கள் இப்போ நாங்கள் டேங்க் ஃபில் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் ரிட்டன் ட்ரிப்பு முடிச்சுட்டு கொடுக்கும்போது டேங்க்கை ஃபில் பண்ணி கொடுத்துட்ணும் சார் பெட்ரோல்லாம் வந்து உங்களுதே தான் ம் ஆமாம் சார் ஆ இருக்குது சார் நம்பர் நான் உங்களுக்கு வேணால் கொடுக்குறேன் நீங்கள் அவங்ககிட்ட பேசிக்கோங்க ரூம் எத்தனை வேணுமோ புக் பண்ணிக்கலாம் சார் அங்கே ரூம் ஃபெசிலிட்டி நல்லா தான் இருக்கும் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ஓகே ஜூன் ஃபை டூ டென் ஆமாம் சார் புக் பண்ணிடுறேன் சார் சார் எதனால் அட்வான்ஸ் பே பண்ண முடியுமா நேரில் வந்து கொடுக்குறீங்களா ஓகே சார் வாங்க சார் அப்போ ஒன்றும் பிரச்சின இல்லை நம்ம ஏஜென்சி நல்லாவே இருக்கும் ட்ரைவர் உங்களை வந்து பத்தரமாக கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வந்துருவாரு சார் ம் சரி ஓகே சார் தேங்க் யூ சார்